தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்து தொள்ளாயிரத்து எம்பத்து எட்டு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எட்நூற்றி நாப்பத்து ஒன்று ஒரு லட்சத்து முன்னூற்றி இருவத்து ஒன்று ரெண்டு லட்சத்து நாநூற்றி முப்பத்து ரெண்டு அஞ்சு லட்சத்து நாநூற்றி தொண்ணூற்றி எட்டு